ஆ குட் மார்னிங் மேம் நான் டி ட்ரைவிங்க்காக கேட்டிருந்தேன் இல்லையா நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் என் பேர் ஷாலினி நான் ஏற்கனவே நேத்தேயே வந்து பேசிவிட்டு போயிருந்தேன் கார் ஓட்ட கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தேன் ஆ நான் ம் ஒன்றுமே தெரியாது மேம் இப்போதான் நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக கற்றுக்கணும் நீங் நான் ஃப்ரீயாகதான் இருக்கேன் நான் வீட்டில்தான் இருக்கேன் ஸோ எனக்கு ஒன்று வேறு எதுவும் கிடையாது கமிட்மெண்ட் கிடையாது நீங்கள் டைமிங் சொல்லுங்கள் டைமிங் எந்த டைமிங் ஃப்ரீயாக இருக்கும் எனக்கு வந்து எல்லாரோடு சேர்த்து எடுக்கிறா மாதிரி வேண்டாம் ஏன்னா என்னால் டக்குன்னு கேப்ச்சர் பண்ணிக்க முடியாது அதனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஆ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் செலுத்திடுறேன் இல்லை கண்டிப்பாக பெண் ஓட்டுநர்தான் மேம் வேணும் ஆண் ஓட்டுநர் ட்ரைவிங் அவங்ககிட்ட கற்றுக்கறது எனக்கு அவ்வளோ வசதியாக இருக்காது நிமிர மாட்டேன் ஓ மேம் இது ரொம்ப அதிகமாக தெரியிது மேம் ஆறாயிரமெலாம் எத்தனை நாள் நீங்கள் ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள் வகுப்பு எடுக்குறீங்க ஓ அஞ்சு நாளுமே வகுப்பு இருக்குதுங்களா ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் சொல்லி தருவீங்க ஒரு மணி நேரந்தானா சரி நாங்கள் ஓட்டும்போது ஏதாவது ஆக்சிடென்ட் ஏதாவது ஆச்சு அப்படின்னா அந்தமாதிரி நேரங்களில் அந்த காருக்கான இது செலவுகளை வந்து நாங்கள்தான் ஏற்றுக்கணுமா இல்லை அதுக்கு நீங்கள் நாங்கள் நல்லா ஓட்ட கத்துக்கிறவுங்களே வந்து விபத்து ஏற்படுத்துறாங்க மேம் நாங்கள் புதுசாக கத்துக்கிறவுங்க அதனால் கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்புகளிருக்கு இல்லையா சரி காருக்கே எதாவது இதுன்னால் உங்களுக்கு நீங்கள் காருக்கு இன்சூரன்ஸெலாம் வச்சிருக்கீங்களா அப்படி இருக்குதுன்னா ஓகே ஆ மற்றபடி எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஆகிடிச்சி அதால அப்படின்னா எங்களுக்கு எங்களுக்கான காப்பீடும் இருக்குதுங்களா சரிங்க மேம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓப்பன் ப்ளேஸாக வேணும் மேம் நல்லா திறந்த வெளியாக இருந்தால்தான் வந்து நாங்கள் கொஞ்சம் பயம் இல்லாமல் ஓட்டுவோம் சில இடங்கள்ல கொஞ்சம் எடுத்தோடன்னே வந்து இந்த சாலை பகுதியில் எல்லோரும் நடந்துகிட்ருக்குற ஏரியாவாக கொண்டு போயிடுறாங்க எங்களுக்கு அது கொஞ்சம் ஒரு இடத்துல நான் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு அது கம்ஃபர்டபுலாக இல்லைன்னுதான் நின்றேன் நீங்கள் எந்தமாதிரி இடத்துல நீங்கள் சொல்லித்தரீங்க சரி லைசன்ஸ் நீங்களே எடுத்து கொடுத்துடுவீங்களா சரி சரி அப்படின்னா எனக்கு சரிதாங்க

நான் எப்போ வரட்டும் ஜாயின் நான் சேரும்போது கட்டணம் செலுத்திவிட்டு சேரணுமா இல்லை ஒரு மாதத்துக்கு அப்புறம் கட்டணம் செலுத்தணுமா சரி சரி இப்போது இன்றைக்கி வந்து சனிக்கிழமை ஆகிடிச்சி இல்லையா இப்போ நான் வர திங்ககிழமைலேருந்து சேர்ந்துக்கலாமா சரிங்க மேம் என்ன ஆதார் கார்ட் மட்டுந்தான் வேணுமா சரி நான் அதை கொண்டுகிட்டு வரேன் மேம் வேறு எதுவும் தேவையில்லையே ஃபோ என்னுடைய ஃபோட்டோ வேறு ஏதாவது சரி சரி நான் அப்போ திங்ககிழமை வந்து பார்த்துக்குறேன்